எங்கூர் வந்து கோயமுத்தூர் அங்கே விவசாயிங்க வந்து அதிகமாக மக்கள் தொகை நிறைய இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இப்போது வாழை மரம் தோட்டம் இருக்கு அங்கே வாழைப்பூ வாழை தண்டு வாழைப் பழம் எல்லாம் சேல்ஸ் பண்ணி இருக்காங்க அப்றம் வாழைப்பூ வாழைத்தண்டு இப்போ இப்போது நம்மளுக்கு ஏதோ காய்ச்சல் உடம்பு சரி இல்லேன்னா அந்த மருத்துவமா அதை உபயோக படுத்துகிறாங்க அப்பறம் தேங்காய் மரம் இருக்கு தேங்காய் மரத்தில் வந்து அந்த தோப்பில் வந்து தேங்காய் நார் எடுத்து பெட்டு செய்றவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்றம் கயிறு பின்னுறாங்க அப்பறம் தேங்காய் இளநி இளநி போட்டு இளநிகாரங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ தேங்காய் விற்கிறாங்க இப்போது தேங்காய் இலையில வந்து அந்த குச்சி வரும்ல அந்த குச்சி தேங்காய் சீமர் சீமர் குச்சி பண்ணுறாங்க அந்த தேங்காய் இது ஓலையில் வந்து பின்னுறாங்க தேங்காய் ஓலையை பின்னுறாங்க அதை வந்து பந்தல் போட்றதுக்கு எல்லாம் இது பண்ணுறாங்க இப்போ மத்தமலை சைடெல்லாம் இப்போது இந்த சீசனில் கரும்பு போட்டுருக்காங்க அப்போ அந்த கரும்பு போடும் போது இப்போ பொங்கல் வருதுன்னா அந்த பொங்கல் சீசனில் வந்து கரும்பு விக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ இருந்தே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பருத்தி அப்புறம் கம்பு கேழ்வரகு ராகி எல்லாம் போட்டு இந்த மாதிரி டிபாட்மெண்ட்டு டிபாட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாதிரி இடத்துலெலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இது சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பயிர்கள் கால்நடைகள் கால்நடைகள் நீர் பாய்ச்சும் இதுனா இப்போ கால்நடைகளை வச்சு இப்போ உழுகிறத அந்த பருத்தி இதை விதைகள் வந்து நட்டு வைக்கணும்னா உழுவாங்க அந்த உழுவுகிறதுல வந்து கால்நடைகள் வெச்சுதான் அந்த மாடை வச்சு தான் உழுது அப்றம் வந்து பயிர்களெல்லாம் போட்டு அது மொளைச்சி அறுவடை பண்ணி அதுக்கப்புறந்தான் விற்பனை பண்ணுறாங்க இதான் விவசாயி பண்ணுற வேலை அப்புறம் நெல் அந்த மாதிரி அரிசி வர்றதுக்க தேவையானதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ காய்கறி எடுத்துகிட்டா தக்காளி இப்போ நீர் அதிகமாக இருக்கிற சீசனில் வந்து தக்காளி போடுவாங்க தக்காளி விலையும் இப்போ ரிச்சாகிட்ருக்கு அப்றம் தக்காளி போட்டு நல்ல ரிச் விலையில சேல்ஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ரிச் வெலையில போனால் மக்கள் வாங்குறதில்லனு சொல்லிவிட்டு அதை கம்மி விலையில சேல்ஸ் பண்ணுவாங்க வெங்காயம் போடுவாங்க அப்பறம் பழங்களில் வந்து இப்போது வெயில் சீசனில் வந்து தர்பூசணி போடுறாங்க தர்பூசணி போட்டு அதை வெயில் சீசனில் விற்கிறாங்க பைனாப்பிள் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க அப்றம் மாங்காய் மரம் மாங்காய் மரம் வந்து அது ஒரு ஒரு சீசனில் வரும் அந்த சீசனில் வந்து மாங்காய் விற்று அதை கொஞ்சம் காசு சேமிப்பு பண்ணி அதை அவங்க வச்சுக்கிறாங்க இப்போது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அவங்க போடுறாங்க அடுத்தது என்